ஆ என் நான் வசிக்கும் இடத்துக்கு அருகில் வந்து பறவைகள் வந்து நிறைய பார்த்துருக்கேன் எப்பொழுது வந்து பறவைகள் அதிகமாக பார்க்கலான்னா விடியற்காலை பொழுதுல பறவைகள் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் மரங்கள் அந்தமாதிரி நிறையா மரங்களெல்லாம் இருந்துதுன்னால் பறவைகளெல்லாம் வந்து விடியற்காலையில் பார்த்தீங்கன்னா அது நல்லா அந்த சத்தம் போட்டு கூட்டமாக எழுந்து கிளம்பி போகும் அந்த ஒலியும் அந்த பறவையோடய விளையாட்டு விளையாடுற விதமும் எல்லாம் மா இந்த மாலை பொழுதுலேயும் காலை பொழுதுலேயும் அழகாக இருக்கும் அதேமாதிரி ஈவினிங்லேயும் இரவுபொ எ மாலை பொழுதுலியுமே வந்து இந்த பறவைகள் வந்து அவ்வளவு அழகாக வந்து பறந்து அது வீட்டுக்கு செல்லும் அழகாக வந்து வானத்தை பார்த்தாவே தெரியும் பறவைகள் எப்படி அழகாக வீட்டுக்கு போகிறது அது வந்து அழகா தெரியும் நான் வந்து இந்த நிறைய பறவைகள் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த பறவைகளோடய பெயர்களெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு ஒரு பறவையுமே வித்தியாசமாக இருக்கும் சிட்டுக்குரு தூக்கணாங்குருவி சிட்டுக்குருவி அதுமாதிரி ஒரு ஒரு பறவையுமே அது வந்து அழகாக விதவிதமாக இருக்கும் இன்னும் வந்து இந்த வயல்ஸ் வயல்ஸ் வயல் கிராமங்கள் சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் பேரே தெரியாத பறவைகள் நிறைய பறவைகள் இருக்கும் ஒன்றும் ஒன்றுமே வந்து அழ அழகாக கா அது வந்து அழகாக அது வந்து க சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அது தானியங்கள் பறிச்சுட்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்கும் அந்தமாதிரி காட்சிகளெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய பறவைகள் அதிகமாக அந்த வயல் புறங்கள் இருக்கே கிராமங்களில் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து நிறைய பறவைக்கு வந்து பெயரே தெரியலை நிறைய பறவை சொல்லலாம் அந்தமாதிரி நாரை வகையிலே வந்து பலவகையான நாரை இருக்குது ஒஃப் வெள்ளை நாரையாக இருக்குது நாரை அந்த வெள்ளை கலரே வந்து சாம்பல் நிறம் சேர்ந்த மாதிரி இருக்குது சிகப்பு நிறம் சேர்ந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி நாரை வகையே நிறைய இருக்குது அந்த மாதிரி மாலை பொழுதுலியும் காலை பொழுதுலியும் நீங்கள் போய்விட்டு அந்த மரத்தடி அந்த வயல்கிட்ட போய்விட்டு சு சும்மா அமர்ந்து பார்த்தாவே தெரியும் அவ்வளோ பறவைகள் வந்து எல்லாமே விளையாடிகிட்டு அந்த உணவெல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கும்